எங்கள் க என்னோடய கருத்துப்படி கிராமப்புறத்தில் எப்படி விவசாயத்தை முன்னேற்றலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தண்ணி பிரச்சினையும் விவசாயிகளுக்கான பணப் பிரச்சனையும் ஆள் பற்றாக்குறையும் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அதுக்காக மேல் இடத்துல இருக்கற அதிகாரிங்களும் மற்ற பிரதிநிதிகளும் வந்து மக்களுக்கு கொஞ்சம் கிராமப்புற மக்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணலாம் முடிச்சளவுக்கு நீர் நீர் வந்து சரியான முறையில் சேகரிச்சு வைக்க ஏரியை சுத்தப்படுத்துவது மற்றபடி விவசாய மக்களுக்கு சரியான லோன் அதாவது லோன் அந்தமாதிரி ஏதாவுது கொடுக்கலாம் இழப்பீடு வேறு ஏற்படாத வகையில விவசாயிகளுக்கு கொள் கொள்முதல் செய்யுறப்ப சரியான விலையை கொடுத்து எடுத்தால் விவசாயம் நல்லாவே மேம்படுத்த முடியும் இருக்கிறதே மிக முக்கியமானது என்னான்னா ஏரி குளங்கள்லாம் தூர் அதே நீரை சேகரிச்சி கொடுத்தாலே விவசாயம் பெருமளவில் நல்லபடியாக செயல்படுன்கிறதுதான் எங்களோடய கருத்து